ஹலோ சார் வணக்கம் சார் சார் நான் உங்கள் ஸ்டூடண்ட்டு முனி பேசுகிறன் சார் சாரு என்னோட ஒரு தப்பு நடந்துடுச்சு சார் நாங்கள் காலேஜ் முடிச்சிவிட்டு பாப்பனப்பள்ளிக்கு வரும்போது ஐடென்ட்டி கார்டு மிஸ் ஆயிடுச்சு சார் ஒரு பஸ்ஸில் வரும் போது ரொம்ப கூட்டம் சார் மிஸ் ஆயிடுச்சு எங்கேன்னு தேடி தேடி பார்த்த கிடைக்கல சார் பிரச்சனை தான் தெரியும் சார் என்ன பண்ணுறது மிஸ் ஆயிடுச்சு சார் தயவுசெஞ்சு ஒரு ஐடி கார்டு ஒன்று புதுசாக அப்ளை பண்ணி கொடுத்துடுங்க சார் சாரி சார் என்ன பண்ணுறது ஆமாம் சார் சைடு பாக்கெட்டில் வச்சுருந்த எங்கள் பஸ்ஸில் மிஸ் ஆயிட்டுருக்குது சார் ஐடி சார் சாரி சாரு கொஞ்ச ரெடி பண்ணி கொடுக்க சொல் சார் ஆஃபீஸில் கொஞ்சம் சொல்லுங்கள் சார்

சரிங்க சார் சரிங்க ஐயா சரிங்க ஐயா சரி சரிங்க ஐயா ஓகே ஐயா தேங்க் யூ ஐயா சரிங்க ஐயா சரிங்க ஐயா ஓகே சார் சரிங்க சார் சரிங்க சார் ம் சரிங்க சார் ஓகே சார் தேங்க் யூ சார்